நான் வந்துட்டு வங்கியில் கடன் வாங்கினது கிடையாது ஆனால் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள் வாங்கியிருக்காங்க அவங்களோட அனுபவத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா நிறைய விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அது என்னென்ன அப்படின்னா ஆதார் கார்டு கொண்டு வாங்க பேன் கார்டு கொண்டு வாங்க அதுக்கப்றபும் பேங்க் பாஸ்புக் கொண்டுவாங்க ஏடிஎம் கொண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுதன்னைக்கும் வந்துட்டு நடக்க வச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சில இடங்கள்ல பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே வந்துட்டு அப் அப்ளே பண்ணலாம் வங்கி கடனுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஆனால் வந்து அது வந்து சில இடத்துங்கள்ல வந்துட்டு நம்பகத்தன்மையாக இருக்கிறமாதிரி இல்லை என்னென்னா சில சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன் மிஸ்டேக் இருக்கிறதனால அதை கூட வந்துட்டு ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடுமோ அப்படிங்குற ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குது ஏன்னா இந்த இது இந்தமாதிரி வெரிஃபை பண்ணுற முறைகளை எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துனால் ஈஸியாக இருக்கும் இன்னும் வர காலக்கட்டத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஆதார் கார்டோட வந்துட்டு நம்மளோடய பேன் கார்டு இணைச்சிருக்கோம் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கோம் பேங்க்ல இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே ஆதார் கார்டில் இணைச்சிருக்கோம் ஸோ இன்னும் வர காலத்தில் என்ன பண்ணலான்னா இப்போ ஆதார் கார்டு இருந்துதுன்னால் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அப்ளிகேஷன் வந்து முழுமைப்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் வர காலங்கள்ல வந்து இன்னும் எளிமையாக இருக்கும் எல்லா மக்களுமே வந்துட்டு டைம் வந்து முக்கியமாக கம்மியாகும்